எஸ் உள்ளே வாங்கம்மா ஆ இருக்குதும்மா சரிம்மா இதுக்கு முன்னாடி உங்கள் பையன் எங்கே படிச்சாங்க ஆமாம்மா ஆ எக்ஸாம் இருக்குதுங்கம்மா அது அடுத்த வாரம் தான் வந்தீங்கன்னா பா பார்த்துக்கலாம் இல்லைம்மா ஃபார்ம் வந்து வாங்கி ஃபி ஃபில்லப் பண்ணி உங்கள் நம்பரை கொஞ்சம் இதில் எழுதி கொடுத்துட்டு போங்க நாங்கள் கால் பண்ணுறோம் ஹாஸ்டல் ஃபீஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் வரும்மா அதுக்கு நீங்கள் பஸ்லே பஸ் ஃபீஸ்க்கு கட்டி பஸ்லே வரது பெட்டர் அது வந்து கொஞ்சம் பத்தாயிரம் கம்மியாவும் முப்பதாயர ரூபா வருங்க

இல்லைம்மா அந்த ஃபீஸ்லாம் அதெல்லாம் குறைக்கிறது இல்லை இருக்குற அமௌண்டு தாம்மா அதெல்லாம் மேனேஜ்மெண்டு பண்ணுற பண்ணுறது தான் வேறு ஸ்பெஷல் ஃபீஸ் உங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னால் நான் சொல்ல ரெடியாக இருப்பேன் இல்லை மார்க் எடுத்து எடுக்கறதை பொறுத்துதாம்மா

ஓகேம்மா சரிம்மா சொல்கிறோம் நாங்கள் ஆ வாங்கம்மா